நான் படித்தது வந்து பிஎஸ்சி நியூட்டிஷன் அண்ட் டயட்டிக்ஸு நியூட்டிஷன் டயட்டிஷனா ஒன்று இல்லை இப்போ நம்ப உடம்பு நம்ம வந்து நம்ம சாப்பிடுற சாப்பாட்டை வைச்சே நமக்கு உடம்புக்கு தேவையான மருந்து எல்லாமே நம்ம சாப்பாட்டு மூலமாகவே யூஸ் பண்ணிக்கின்னு இந்த நோய் நோய் நொடி நோ நோய் நொடி இல்லாமல் வாழ்றதை பற்றி பேசுவது தான் நியூட்டிஷன் நம்ம சாப்பிற சாப்பாட்டை வெச்சு நம்ம எல்லா நோயும் குணப்படுத்துகிற மாதிரி அந்த மாதிரி இருக்கிறது இப்போ எக்ஸாம்பில் எப்படின்னா வெச்சுக்க இப்போ மஞ்சள் காமாலை வந்தால் கீழாநெல்லி வெச்சு எப்படி சாப்பாடு கீழாநெல்லி வெச்சு எப்படி நம்ம உடம்பு இது பண்ணிக்கிறது இப்போ அதுக்கப்புறம் இப்போ ஹார்ட் பேஷண்ட் இருக்கிறாங்கனா அவங்களுக்கு எந்த மாதிரி அவங்களுக்கு லோ ஃபேட்டு டயட் கொடுக்கணும் அந்த மாதிரி இருக்கிறத்தான் இப்போ எங்களுடைய மெயின் கான்செப்ட்டு ஒரு பேஷண்ட்டுக்கு எப்படி இந்த மாதிரி டயட்ஸெல்லாம் கொடுக்குன்றத்தான் எங்களது முக்கியமான வேலையே உதா இப்போ எப்படின்னா இப்போ ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்களுக்கு லோ பொட்டாஷியம் டயட்டு அந்த மாதிரி கொடுப்பேங்க இங்கே ஃபீஃபர் இருக்கிறவிங்களுக்கெல்லாம் நார்மல் டயட்டு அந்த மாதிரி கொடுப்பேங்க இந்த ஆக்ஸிஜன் கேஸு அவங்களுக்கெல்லாம் ரிச்சி ப்ரோட்டீனு ரிச்சி ஃபைபர் அந்த மாதிரி ரிச்சி ஃபைபர் இருக்கிற டயட் கொடுப்பேங்க அப்புறம் இந்த ஷுகர் பேஷண்ட் டயபெட்டிட் பேஷண்ட்டாலாம் இருக்கிறவங்களுக்கு வந்து ஆ லோ ஃபேட் லோ கொலஸ்ட்ரால் டயட் கொடுப்பேங்க